பொதுவாக தமிழ்மொழி வந்து ரேடியோ தொலைக்காட்சி டிவி பத்திரிகைலலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஈஸியாக ஒரு செய்தி சொல்கிறதுக்கும் சரி ஒரு நாடகம் உருவாக்குறதுக்கும் சரி தமிழ் மொழியில் வந்து ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திருக்காங்க தமிழ்மொழி வந்து ஒரு ஒரு ஒரு சில சேனல்களில் ஒரு சில ரேடியா டிவிகளில் வந்து முதன் மொழியாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு சில சேனல்கள் வந்து ஒரு சில இதுலலாம் இரண்டாவது மொழியாக பயன்படுது தமிழ் மொழி வந்து பொருத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க பேசுகிறதுக்கு சரி பாடுகிறது ஒரு பாடல் பா ஒரு பாட்டை பாடுகிறதுக்கும் சரி ஒரு கதை சொல்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது டிவியில் நியூஸ் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வாசிக்கிறாங்க தமிழ் மொழி பொருத்த வரைக்கும் ஏன்னால் தான் மக்கள் வந்து அதிகமாக வந்து தமிழ் கற்றுக்கொண்டதால் தமிழ் மொழி வந்து எளிதாகருக்கு ஒரு ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கோ ஒரு படம் எடுக்கிறதுக்கோ ஒரு படம் நடித்து அத ஒரு தொலைக்காட்சியில் வெளியிடுறதுக்கோ தமிழ் வந்து ரொம்ப எளிதாக இருக்கதால் அதை வந்து ஈஸியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லா சேனல்ஸ்களும் டிவிகளும் செய்தித்தாள்கள் வந்து இதை வந்து எளிமையாக பயன்படுத்தி வந்துகிட்டுருக்காங்க